நான் சமீபத்துல படித்த புத்தகம் என்ன ரொம்ப பாதித்தது அப்படின்னா அது மகாபாரதம் மகாபாரதம் வந்துட்டு அது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மிகப்பெரிய காப்பியம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா பாண்டவர்கள் பாண்டவர்கள் மொத்தம் அஞ்சு பேர் மொதலில் வரது தர்மன் அதாவது அவரை யுதிஷ்ட்ரன்னு சொல்லுவாங்க அடுத்தது பீமன் அடுத்தது அர்ஜுனன் அப்புறோம் நகுலன் சகாதேவன் இவங்க அஞ்சு பேரும் பிறக்கறாங்க மொதலில் பாண்டு பாண்டுன்றது அவங்க அப்பா இவங்க அஞ்சு பேரும் என்னென்னு சொல்லுவாங்கன்னால் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா ராஜ்யத்தை தியா தியாகம் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே போய் வாழ்வாங்க அவங்க அப்பா அப்பறோம் இறந்து போயிடுவார் அப்போது அவங்க அஞ்சு பேரும் ரொம்ப சின்ன பசங்கள் தான் அவங்க அம்மா தான் வளர்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க எல்லாம் ராஜ்யத்துக்கு போவாங்க ராஜ்யத்துக்கு போனால் தான் பெரிய பிரச்சனை அங்கே கௌரவர்கள் இருக்காங்க கௌரவர்கள் மொத்தம் நூறு பேர் நூறு கௌரவர்கள் அஞ்சே அஞ்சு பாண்டவர்கள் எல்லோருமே அங்கே அவங்களை இருக்கவே விட மாட்டாங்க நிறைய சதி பண்ணுவாங்க பாண்டவர்கள தோற்கடிக்கிறதுக்காக ஆனால் அந்த எதுவுமே அவங்ககிட்ட சரிப்பட்டு வராது ஏன்னால் அந்த அஞ்சு பாண்டவர்களும் ஒற்றுமையா இருப்பாங்க இப்போ எப்படி நம்ம அஞ்சு கை விரல்கள் இருக்கோ அதே மாதிரி தான் அவ்வளோ ஒற்றுமையா இருப்பாங்க நிறைய இன்னல்கள் வரும் நிறைய பிரச்சனை வரும் எல்லாத்தையுமே அவங்க தாண்டி வருவாங்க அப்புறம் எல்லோருமே வனவாசம் போவாங்க இதுவும் அந்த கௌரவர்கள் செய்த சதி தான் இந்த வனவாசம் ரொம்ப பெரிய காலம் பதினான்கு ஆண் ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் பதினாலு ஆண்டு அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சுருக்க மாட்டாங்க அப்போயும் அவங்க அம்மாவை கூடவேதான் வெச்சுருப்பாங்க பதினாலு வருஷம் மறைஞ்சி மறைஞ்சி வாழ்வாங்க நிறைய இன்னல்கள் வரும் எல்லாத்தையுமே சமாளிப்பாங்க அவங்க அப்புறமா போர் போர் நடக்கும் பாண்டவர்களுக்கும் கௌவர்களுக்கும் அதாவது ஒரே குலத்தை சேர்ந்தவங்களுக்கான போர் அது பாண்டவர்கள் எவ்வளோ அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க கௌரவர்கள தோற்க அங்கே நூறு பேரு இருப்பாங்க ஆனால் அவங்க எதுக்கும் அசரவே மாட்டாங்க ஏன்னால் இவங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்காங்க ஒத்துமை தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க ஒற்றுமையா இருந்து அந்த நூறு பேரையுமே வின் பண்ணுவாங்க நூறு பேரையுமே ஜெயிப்பாங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை